பொதுவான பேச்சு வழக்கு மொழி வழக்கு இல்லாத ஊர்களில் எல்லாருக்குமே இந்த பிரச்சின இருக்கும் வேற மொழி பேசுகிற மாநிலங்களுக்கு நான் போனப்போ அப்போது எல்லாம் என்கூட யாராவது இருந்துருக்காங்க அந்த அந்த மாநிலத்தோட மொழி தெரிஞ்ச யாராவது என் கூட இருந்துருக்காங்க அவங்க சமாளிச்சுருக்காங்க அது இல்லாமல் எனக்கு அங்கே இருக்கவங்க கூட ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னா எனக்கு ஆங்கிலம் தெரியும் அவங்களுக்கும் ஆங்கிலம் தெரியுங்கிற பட்சத்தில் நான் அவங்ககிட்ட ஆங்கிலத்தில் பேசிருக்கேன் அது அவர்களுக்கு புரிஞ்சிருக்குது அது மூலமா நான் இது பண்ணிருக்கேன் அது இல்லாமல் வேற பேச்சு வழக்கு பேசப்படும் ஊர்களுக்கு போகும் போது அதாவது நம்ம மாவட்டத்தில் ஒரு மாதிரி பேசுவோம் வெளி மாவட்டங்களில் வேற மாதிரி பேசுவாங்க அப்படின்னா அதோ அதில் பேச்சு வழக்கில் ஒரு சில வார்த்தைகள் அவங்க வேற மாதிரி பேசுவாங்க நமக்கு அது புரியாது நாம வேற மாதிரி சொல்லுவோம் அது அவங்களுக்கு புரியாது அந்த மாதிரி இருக்கும் போது அங்கேயும் எனக்கு ஆங்கிலம் கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் இல்லை முடிஞ்சளவுக்கு பொதுவான வார்த்தைகள் மூலமாக நான் பேசிருக்கேன் அது புரிஞ்சிருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் எனக்கு நிறையவே கிடச்சிருக்கு நான் அந் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்தது பொதுவான ஆங்கில மொழி அதுவும் இல்லாமல் ஆங்கிலம் தெரியலனாலும் நமக்கு வந்து ஷைகை மொழி இருக்குது அது மூலமாக நம்ம பேசலாம் அது அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியும் ஷைகை மொழி மூலமாக நம்ம பேசும் போது அவங்களுக்கும் அதே நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது புரியும் அவங்களும் ஷைகை மொழி மூலமாவே நம்மகிட்ட பேச முடியும் அப்படின்னா அதுவும் நமக்கு புரியும் முடிஞ்சளவுக்கு பொதுவான மொழின்னு ஆங்கிலம் ஒன்று இருக்குது அதை தாண்டி ஷைகை மொழி ஒன்று இருக்குது அதை வச்சு நம்ம பேசுறது மூலமாக இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம சமாளிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது